எங்கள் ஊர்ல வந்து ஹாஸ்பிட்டல் வசதி இதெல்லாம் அவ்வளோக்கா கிடையாது நாங்களுக்கு உடம்பு சரி இல்லைன்னா நாலு கிலோ மீட்டர் தள்ளி தான் போகணும் அதிலையும் வந்து டாக்ட்ரு ஒருத்தர் தான் இருப்பாங்கள் நர்ஸ்ஸு ரெண்டு பேர் இருப்பாங்கள் அதுவும் வந்து டைமுக்கு நம்ம பார்க்க முடியாது கூட்டமாக இருந்தால் ரொம்ப லேட்டாகி தான் நாங்கள் பார்க்கறோம் அந்த உடம்பு சரி இல்லாதவங்களுக்குமே கொஞ்சம் பெட்ல சேர்த்தணுனாலும் பெட்டும் ஒ ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அதுவும் ஒரு நீட்னஸ் இல்லாமல் இதாகி தான் இருக்கும் அது அது ஹாஸ்பிட்டல்ல சுத்திமுத்தியும் கொஞ்சம் அழுக்காக இதாக அதுமாதிரி தான் இருக்கும் அசு அதுசுத்தமாக தான் இருக்கும் அதுக்காக நாங்கள் வந்து ஏதாச்சும் ரொம்ப செ உடம்பு சரி இல்லைன்னா நாங்கள் வேற ஊர் சிட்டிக்கு தான் போகணும் சிட்டி வந்து கோபியோ இல்லாட்டி ஈரோடு தான் நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது அதனாலே வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டாக்டரும் ஒரு ரெண்டு நர்ஸு எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஒரு நாலு அஞ்சு பெட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக கம்ஃபர்ட்டபுளாக இருக்கும்